நான் வந்து தையல் வேலை பார்க்குறேங்க இப்போயே தையல் வேலை பார்த்தோம்னா நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்குது ஒரு ஜாக்கெட் தைச்சோம்னா நல்லா அமௌண்ட் கிடைக்கிது இதை விட எதிர்காலத்துலையும் ஒரு ஜாக்கெட்டுக்கு இன்னும் அதிகமான கூலி கிடைக்கும்னு நினக்கிறேன் இணையத்தளத்துலயே வந்து சோ போ ஃபோன் போட்டு சொல்லி அந்த மாடலு டிசைனு இதெல்லாம் சொல்லி நம்ம சொன்னாங்கன்னா நம்ம தைச்சி அதன் மூலமாக நம்ம கொரியரே அனுப்பலாம் அந்த அளவுக்கு அந்த தொழிலில் இன்னும் பெரிய முன்னேற்றம் வரணுன்னு நினக்கிறேன் அப்போ தான் இதில் வந்து இன்னமு நிறையா பேரு இன்னும் கத்துக்காமையே இ இருக்காங்க அதை அவங்களும் வந்து எல்லாம் நிறையா தெரிஞ்சிக்கிட்டாங்க அப்படினா இந்த தொழிலை வந்து இன்னமும் நல்லா வளர்ச்சி அடைவோம் அப்படின்னு நான் எதிர் பார்க்குறேங்க